நான் வாழ்க்கைல கற்றுக்கிட்ட மிகப்பெரிய பாடம் என்னென்னா அடுத்தவர்களுக்கு வந்து உதவி பண்ணவே கூடாது முன்னே நிற்கவே கூடாது கடன் கொடுக்கவே கூடாது நாம் ஒன்று நினச்சி பண்ணுறோம் ஆனால் நம்ம நல்லது நினச்சி பண்ணுறோம் ஆனால் அவங்க வந்து அது தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க நமக்கே திரும்பின்னு வந்து அவங்க இது பண்ணிடுறாங்க இதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் நிறையா வாழ்க்கைல கற்றுக்கிட்டேன் அடுத்தவங்கள நம்ம ஃபர்ஸ்டு நம்ம நம்ம கூடாது நம்மளுடைய சுய காலில் நிற்கணுன்னு நம்ம அவங்க நினைக்கணும் தன் கையே தனக்கு உதவின்னு நினைக்கணும் அப்புறம் நம்மளோட உழைப்ப மட்டுமே நம்பி வாழணும் அடுத்தவர்களோடைய ரெக்கமெண்ட்டுகாகவாே அடுத்தவங்கள சார்ந்தோ நம்ம வாழவே கூடாது இது மாதிரி தாக்கங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு எவ்வளவோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன் ஆனால் நான் போய் உதவின்னு நிற்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்கள் அச்சச்சோ பணம் இல்லையே அப்படின்னு பண விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலேயுமே இப்படி சொல்லுவாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும்